நாங்கள் கோவிலுக்கு போனால் சாமி கும்பிட்டு நல்ல விதமாக நாங்கள் எப்படி இருக்கணும் என்னென்னு வேண்டிட்டு வருவோம்ங்க கோவில பற்றி நம்ம அவதூறாகலாம் எதுவும் பேச மாட்டோம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நல்ல விதமாகதான் கோவில பற்றி பெருமையாக நாங்கள் பேசுவோம்ங்க மற்ற எல்லா கோவிலுக்கும் போவோம்ங்க கோவில் வந்து நான் இதுக்குதான் போகணும் அதான் போகணுங்கிறதலாம் கிடையாது எந்த கோவிலுக்கு போணுன்னு நினைக்கிறோமோ அந்த கோவிலுக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நாங்கள் போய்ட்டு வந்துடுவோங்க கோவில் அப்டிங்கிறது ஒரு அமைதியாக இருக்கிறக்காக தான் நம்ம கோவிலுக்கு போறோம்ங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க